பேருந்தில் போகிறது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பல விஷயங்கள் வந்து அந்த பேருந்துகள் அந்த ஜன்னல் பக்கத்தில் உட்காரும்போது நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகொள்ள முடியும் நம்ம மனசுக்குள்ளயே அந்த ஜன்னலில் தனியாக ஒரு ஓரமாக கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்து அந்த இயற்கையை ரசித்துட்டே போகும் போது தன்னை மறந்து நிறைய பழைய நினைவுகள் வரும் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நியாபகம் வரும் அது மட்டும் இல்லாம அந்த மரங்கள் கடந்து போகிறது மரம் செடி நிறைய பேர் நிற்கிறது அதெல்லாம் கடந்து போகிறது நாம ஒரு பறக்கிற மைண்டுக்கு போவோம் நம்ம மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அதுவும் நம்ம பிடிச்சவங்க பக்கத்தில் இருந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த பேருந்தில் அதுவும் போயிக்கிட்டு இருக்கும் போது நமக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சிட்டு போகிறதும் அந்த பயணத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்னாக்ஸ் சாப்பிட்றது பஸ்ஸில் அந்த வேடிக்கை பார்த்துட்டே யாராவது தெரியாதவங்களை கூப்டுட்டு பாய் சொல்லுறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம நான் எப்போ அதிகமாக ட்ராவல் பண்ணிங்கன்னா நான் காலேஜ் படிக்கும் போது இங்கேருந்து நான் போகணும்ன்னா எங்கள் ஊர்லேருந்து பஸில் தான் ட்ராவல் பண்ணி போகணும் நாலு மணிநேரம் போகணும் இங்கேருந்து நான் காலேஜ் படிக்கிற இடத்துக்கு ஹாஸ்டலுக்கு போகணும் அவ்வளோ தூரம் போகும் போது அந்த பஸில் ட்ராவல் பண்ணும் போது எனக்கு கொஞ்சங்கூடம் டயர்டாக இருக்காது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த பஸில் போகிறது அது மட்டும் இல்லாம அந்த பஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்களோடு போகிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக அரட்டை அடிச்சிட்டு போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாண்ட்டில் நிறுத்தி ஒவ்வொரு ஆளேயும் ஏற்றிட்டு பல விஷயங்கள் யோசிச்சு பார்த்துட்டே போகிறது ரொம்ப நல்லாவும் இருக்கும்